அதாவது சின்ன வயதுல குடல் இறக்கம் இந்த மாதிரி ஒரு வயித்தில் வாயில் போகிறது இந்த மாதிரி இது எல்லாம் நடந்ததுங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பெரியம்மா பால் கொண்டு வருவாங்க டெய்லியும் பால் ஊத்துகிறதுக்காக அவங்க வந்துட்டு கை வைத்தியம் வயித்துல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தடவி அந்த இதை இது பண்ணி ஒரு கை வைத்தியம் செய்வாங்க அது சரியாகிருங்க இந்த தயிர் இந்த மாதிரி ஏதாவுது இரும்பு காய்ச்சி ஊத்தி அதுக்குள்ளே வச்சு குடிச்சம்னா எலும்பிச்சம்பழத்த பிழிஞ்சிவுட்டு குடிச்சம்னா அந்த இது வயித்துல வாயில் போகிறது சரி ஆயிடும் இந்த மாதிரியெல்லாம் அந்த டைம்ல செஞ்சாங்க காய்ச்சலு இந்த மாதிரி சளி இந்தமாதிரி ஏதாவுது ஒரு பிரச்சனையினால் மெடிக்கல்ல போய் மாத்தரை வாங்கி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டா அது ஓரளவுக்கு கேட்கும் ரொம்பவுமே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குதுங்க அங்கே போய் இன்ஜெக்சன் பண்ணோன்னா பண்ணிக்குவோம் அப்படி இல்லைன்னா மீண்டும் வந்துவிட்டு வெளி ஊரில் இருக்கிற தனியார் மருத்துவமனைகளோ எதாவது ஒன்றுக்கு தான் நாம் போய் வைத்தியம் செஞ்சு ஆகணுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது